ஹலோ சார் நான் சென்னையிலேருந்து காரில் வந்தேங்க கார்லேருந்து வரும் போது நம்ம எங்கே ஊரில் கொண்டாந்து விட்றாருங்க டிரைவரு காரு கார் டிரைவரும் அவர் கொண்டாந்து எங்கள் வீட்டில் விட்றாரு நம்ம என்ன சொல்கிறதுன்னாக்கா ரொம்ப டேங்க்ஸுங்க ரொம்ப டேங்க்ஸ் சார் கொண்டாந்து இங்கே வீட்டில் விட்டீங்க பாராட்டுறேங்க உன்ன என்னை ரொம்பனே ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு ஒரு நூறுபாய் கூட சேர்த்து வாங்கிக்கிங்க என்ன வேணும்னா நூறுபா கூட சேர்த்து வாங்கிக்கிங்க இல்லை சாப்பாட்டுக் கூட காசு கொடுத்துர்றேங்க அதுக்காக நான் மீண்டும் கூட உங்கட்ட வந்து கூப்புடுறேங்க என்ன மீண்டும் கூட உன்னை கூப்புடுறேங்க அது ஆனால் நீ உன்ன க ந மொ மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்தா நான் கால் பண்ணுறேங்க என்ன ரொம்ப நன்றிங்க அது கா கார் டிரைவரு ரொம்ப நன்றின்றேன் என்ன அதுமாதிரி ஒரு ஊரில் இருந்து வரோம்னாக்கா பாராட்டணுங்க கார்லேருந்து இவரு வந்துட்டாரா என்ன காரில் வர்றாரு இவர் அங்கேருந்து சும்மாலாம் காரில் வர்றாரு காசு கொடுத்து தான் வரேன் நான் காசு கொடுக்காத வரல காரு டிரைவருக்கிட்ட என்ன கார் டிரைவர் காசு கொடுத்து எடுத்தாந்து என் வீட்ல விட்றாரு அதனால பாராட்டுகிறேன் நான் ரொம்ப நன்றி என்ன